சார் வேல் வேலு லேத் ஒர்க்ஸா வெல்டிங் ஒர்க் ஷாப்பா சார் சார் இது கேஸ் வெல்டிங் இருக்குங்களா உங்கள்கிட்ட சார் அதுமாதிரி கன்னியாகுமாரியில வீடு ஒன்று கட்டிடுருக்கேன் சார் அது முன்னாடி கேட்டு ஒன்று வைக்கிணும் சார் இது கேட்டு எந்தெந்த மாடலில் சார் வச்சுருக்கிங்க சரிங்க சார் சார் இது கேட்டு மட்டும்தான் செய்வீங்களா இல்லை வேறு எதும் தெரியும் வேறு எதுவும் செய்வீங்களா சார் ஆமாம்ங்க சார் சரிங்க சார் ஆமாம் சார் ஆமாம் சார்

சார் இது விரிசல் விடாமலும் சொல்லுங்கள் சார் விரிசல் விடாமல் கொஞ்சம் பார்த்து செஞ்சு கொடுப்பீங்களா சார் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் சார் இது எவ்வளோ சார் அமௌண்ட் ஆகும் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் சார் ஆமாம்ங்க சார் கேட்டு ஒரு நாலு கேட்டு வைக்கிணும் சார் சின்ன கேட்டு ஒரு ரெண்டு கேட்டு சார்

ஆ பத்துக்கு பதினஞ்சு வருங்க சார்